இந்தியாவில் அதிகாரபூர்வ மொழிகள் பலவற்றுகள் ஆகும் முக்கியமான தமிழ் இங்கிலிஷ் ஹிந்தி ஆகும் நம் நாட்டின் பொதுவாக பேசப்படும் மற்ற சில மொழிகள் ஃப்ரெஞ்ச் சைனா ஹிந்தி ஆகும் நம் நாட்டின் பன் மொழி தன்மைப் பற்றி நான் கூற வேண்டியவை தமிழில் மிகவும் தொன்மையான மொழி ஆகும் முந்திலில் தமிழ் சங்கக்கால தமிழில் தோன்றியது முதன்முதலில் மதுரையில் சங்கக்கால தமிழ் தோன்றியது மற்றும் நம் காரைக்குடியில் தமிழுக்கே ஒரு கோயில் அமைக்கப்பட்டுள்ளது இதுவே தமிழின் அடையாளமாக நான் கருதப்படுவேன் அந்த கோவில் நம் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் மட்டும் உள்ளது என்று பெருமையுடணும் நான் கூறிக்கொள்ள விரும்பிக் கொள்கிறேன் இதுவே நம் நாட்டின் பன்மொழி தன்மை ஆகும்